ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் ஆமாங்க மேம் நான் இந்தமாதிரி நாலு பேரை வேலைக்கு வைச்சிருந்தேன் அவங்க இந்தமாதிரி வரல ஒரு வாரமாக வரல அவங்க யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல ஒருத்தர் வீட்டில் டெத்துன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு நெக்ஸ்ட் வீக் கொடுத்துர்றேன் மேம் ஓகே சரி மேம் லாஸ்ட் வீக் இல்லை அடுத்த வீக் தந்துடுறேன் மேம் அடுத்த அடுத்த வீக் தந்துடுறேன் மேம் அடுத்த வீக்கு வெட்னஸ்டே தேர்ஸ்டேக்குள்ள கொடுத்துர்றேன் மேம் இன்னும் ஒரு பத்து பதினைஞ்சி பேருது இருக்குது மேம் அதை முடிச்சுட்டா கொடுத்துருவேன் மேம் ஆ ஓகே மேம் எஸ் மேம் முடிச்சுட்டு இல்லை மேம் செட்டாகவே இருக்குது மேம் இல்லை இல்லை நாங்களே டெலிவரி பண்ணிடுவோம் மேம் எஸ் மேம் எஸ் மேம் அடுத்த வீக் கொடுத்துர்றேன் மேம் அடுத்த வீக் கொடுத்துடுவேன் மேம் முடிகிறளவு சீக்கிரம் கொடுத்து ஓகே மேம் ஆ ஓகே மேம்